வணக்கம் சார் பை பைக் ஷோரூமுங்களா சார் உங்கள் ப உங்கள் பைக் ஷோரூமில் என்னென்ன பைக் இருக்குங்க என்னென்ன மாடலில் பைக் இருக்குது

ம் ம் ம் ம் என்ஃபீல்டு எவ்வளோங்க டூ லேக்ஸ் வரும் மைலேஜுலாம் எப்படிங்க நாற்பது கிலோ மீட்ரு தருதுங்களா சரி சரிங்க ம் ம்

ஸ்ப்ளெண்ட்ரு இந்த மாதிரி எவ் எவ்வளோங்க வரும் ஸ்ப்ளெண்ட்ரு ஒரு லட்சத்தி பத்தாயரோங்களா ஆ ஆ

அது அது அது அப்புறம் இது ப வண்டியெலாம் ஃபால்ட் ஆச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணித் தருவீங்களா கேரண்ட்டி இதெல்லாம் ம் ம் சரிங்க சரிங்க எத்தனை வருஷத்துக்குங்க வாரண்ட்டி இருக்கும் இதெல்லாம் சரிங்க எத்தனைக் கிலோ மீட்ருங்க வண்டி கிடைக்கும் வண்டி எத்தனைக் கிலோ மீட்ரு கிடைக்குங்க எத்தனைக் கிலோ மீட்ரு கிடைக்கும் மைலேஜ்

ம் ம் சரிங்க சரிங்க சரிங்க என்றைக்கி வண்டியை எடுத்துக்கலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா சரிங்க இல்லை நான் அந்த இப்போதைக்கு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஆ தொண்ணூற்றாறு இருபத்தி ஆறு பதினஞ்சு எண்பத்தி எட்டு ஜீரோ ஆறு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் கூப்பிடுங்க

ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள்

சரிங்க சார் சரி சரி ரேட்டு கொஞ்சம் குறச்சு பேசுவீங்களா சரிங்க சரிங்க சரிங்க சார் நாங்கள் சரி வரோம் வரப்போ கூப்பிட்டு வந்து ஃபோன் பண்ணிகிட்டு வரோம் சார் ஆ சரிங்க சார் ஓகே சார் சரி பார்க்கலாம் சரிங்க